என்னோடய நேம் வந்து தமிழ்பிரியா நான் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ஸாரி வாங்கினேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆன்லைனில் வந்து டிரெஸ்ஸஸ் வாங்கிறதுலாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை ஆனால் எங்கள் நெய்பர்ஸ்ல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுங்கலாம் அந்த டிரெஸ் எடுத்துகிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க நானும் மோஸ்ட் ஆஃப் டிரெஸ் பார்த்துருக்கேன் அது எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருந்த மாதிரி தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்பவும் ஒரு பிடிச்ச கலர் என்னோடய புளூ கலரில் நான் என்ன பண்ணுணேன் ஒரு ஸாரி ஒன்று ஆர்டர் பண்ணிணேன் அது பார்த்திங்கனா அந்த ஸாரிஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம வந்து அந்த அந்த ஸாரி வாங்கணும் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு இது வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டுனு அப்புறம் நான் வந்து சரி ஓகே பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸில் அந்த ஸாரி நான் ஆர்டர் பண்ணிணேன் புளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால புளூ கலர் ஸாரி ஆர்டர் பண்ணிணேன் அது பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸில் வந்துச்சு வரும் போது பிரிக்கும் போது எனக்கு பயமாக இருந்துச்சு அந்த எப்படி இருக்கும் அப்டின்ட்டுலாம் ஸோ அதை பிரித்தேன் பிரிக்கும் போது பார்த்திங்கனா அந்த ஒரு ஸாரி வந்து ஒரு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நான் எக்ஸ்பட் பண்ணதை விட அந்த ஸாரி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம வந்து எப்படி சொல்கிறது அந்த கிளாத்தில் வந்து நேரில் பார்த்து வாங்கும் போது நம்ம நல்லா பார்த்து வாங்குவோம் இல்லையா அதை விட அந்த கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பழசு அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா ஒரு குவாலிட்டியோடு அந்த நைன் ஹண்ட்றடுக்கு ஒர்த்து நல்ல ஒர்த்து நைன் ஹண்ரடுக்கு கூடவே கொடுக்கலாம் நல்ல ஒர்த்து அந்த மாதிரி அந்த ஸாரி இருந்துச்சு நான் கூட இங்கே எங்கள் எல்லார்கிடயும் காமிக்கும் போது எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அது வந்து நான் என்னை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிண ஸாரி நான் அதை வந்து என்னோடய கல்யாண நாளுக்கு தான் கட்டணும்னு வச்சுருக்கேன் அவ்வளோ ஒரு சூப்பரான மெட்டீரியல் அந்த ஸாரி வந்து ஒன்று மாதிரி எப்படி சொல்கிறது இந்த ஓரத்தில் வந்து கோல்டன் கலராக இருக்கும் மேலே ஃபுல்லாகவே புளூ கலராக இருக்கும் பிளவுஸ் அதோடய அட்டாச்சுடு பிளவுஸ் ஒன்று இருந்துச்சு எக்ஸ்ட்ரா பிளவுஸ் வேற ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சுருந்துச்சி அது தான் என்னோடய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆன்லைன் ஸாரீஸ்